இப்போ ஃபோட்டோயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது என்னுடைய கேலரியில் அதில் வந்து நான் ரசித்து எடுத்த ஃபோட்டோஸ்ன்னு சில இருக்குது இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஃபோட்டோ வந்து அந்த ஆங்கிளில் அந்த கேப்ச்சரில் வச்சு கரெக்டாக எடுக்குங்றதுப் போது கொஞ்சம் அது கஷ்டந்தான் ஆனால் அதே நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சேன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது வந்து ஃபோட்டோ கூடயே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோயெல்லாம் இருக்குது இப்போ அந்த ஃபோட்டோயெல்லாம் நான் எடுத்து பார்த்தோன்னாக்கூட நான் வந்து அந்த டைமிங்க்கு போய்விடுவேன் ஏன்னால் அந்த ஃபோட்டோயெல்லாம் அவ்வளோ மைண்டுக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி ஃபோட்டோஸெல்லாம் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுப்பேன் அந்த ஃபோட்டோஸெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்